எனக்கு வந்து விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே நான் வந்து காலேஜ் ஸ்கூல் எப்போதுமே கிரௌண்ட்ல தான் இருப்பேன் ஃபஸ்ட் வந்து சிலம்பம் சுத்துறதின்னா ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டு வந்து நல்லா சிலம்பம் சுத்துவாள் அவளை பார்த்துட்டே இருப்பேன் உட்காந்து அவள் அவ்வளோ சூப்பராக சிலம்பம் சுத்துவாள் அதை பார்த்து எனக்கும் கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு சரி நம்மளும் சுற்றலாமே நம்மளும் விளையாடலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவள்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்டேயே மாஸ்டர் மூலயமா கற்றுக்கிட்டது எல்லாமே சிலம்பம் நல்லா சுற்றுவேன் அப்புறம் வந்து கிரௌன்டுக்கு போய்டுவேன் எப்போதுமே ஓடுறது எல்லா ஸ்போர்ட்டு கேம்ப்லயுமே கலந்துப்பேன் நிறையா மெடல் கப் நிறையா வாங்கி வச்சிருக்கோம் வீட்டில கொக்கொ விளாயாடுவோம் எப்போதுமே நாங்கள் கொக்கோ தான் விளாயாடுவோம் அப்புறம் வந்து பீடி மேம்லாம் ரூம்ல இல்லாதப்போ ஷட்டில் எடுத்து விளாயாடுவோம் அவங்களுக்கு தெரியாமல் அதெலாம் ரொம்ப பிடிக்கும் நானும் என் ஃப்ரெண்டும் விளாயாண்டுட்டே இருப்பேன் அட்லீஸ்ட் ஓரளவு தான் வரும் எனக்கு ஷட்டில் விளாயாட்றதுக்கு ஃப்ரெண்டு சொல்லிக் கொடுப்பா எப்படி விளாயாட்ணும் சும்மா இருக்க டைம்லாம் எப்போதும் ஷெட்டில் எடுத்து விளாயாண்டு கிடப்போம் ஃபுட்பால் வாலிபால் அப்புறம் வந்து குண்டெறிதல் கபடி எங்கள் டீம்மை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை கபடின்னா நாங்கள் எ எங்கள் காலேஜில் கேட்டு பார்த்தா நாங்கள் தான் கபடி பிளேயர்னே சொல்லுவாங்க அப்படி விளாயாடுவோம் எது வச்சாலும் பசங்களுக்கு ஈக்குவலாக ஆடுவோம் கபடி நாங்கள் எல்லா இடத்துலயுமே எப்போதுமே கபடின்னா அவ்வளோ சூப்பராக விளாயாடுவோம் நாங்கள்